திருப்பூர் பல ஆண்டுகள்ல இப்போ வந்து ரொம்பவே மாறி இருக்குது இப்போ நிறையா இடத்துல வந்து நவீனமயமாக பார்க்கப்பட்ட வசதி நய நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள்லெலாம் நிறையா பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து மருத்துவ துறையில் வந்து மருத்துவ மருத்துவமனை மருத்துவக்கல்லூரி வந்து புதுசாக வந்திருக்குது அதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மக்கள் வந்து தினசரி அவங்களுடைய உடலுக்கு தேவையான வைத்தியங்களை அங்கே இலவசமாக பார்த்துக் கொள்கிறாங்க அது ஒரு திருப்பூருக்கு கிடைத்த ஒரு மிகப் பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த மருத்துவ கல்வி முறை மருத்துவமனை அதுக்கப்பறம் சொல்லப்போனால் வந்து பேருந்து நிலையமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அது இரு சக்கர வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இது இது எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்கு இதனால் வந்து மக்கள் வந்து சிரமமின்றி அங்கே இருக்காங்க பொருளாதார அடிப்படையில் பார்த்திங்கனா இப்போ வந்து திருப்பூரில் இந்த தறி இதெலாம் அதிகமாக ஓட்டுறனால இப்போ தறி தொழில் கொஞ்சம் முன்பை விட கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் சில நிறுவனங்கள்லேருந்து அதிநவீன இயந்திரங்களை போட்டு இது திருப்பூரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க ஒரு குட்டி ஜப்பான்னு சொல்லுற அளவுக்கு திருப்பூர் குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க இது குட்டி ஜப்பான் இல்லை உண்மையான ஜப்பானாகவே மாறி போயிடுச்சு அந்த அளவுக்கு தொழில் துறையில வந்து அதிகமான வளர்ச்சியை வந்து இந்த திருப்பூர் மாவட்டம் பார்த்துருக்கு அதேமாதிரி பொருளாதாரத்துலேயும் அந்தமாதிரி தான் இதில் வந்து உள்கட்டமைப்பை வந்து வீடு வசதி வீட்டு குடியிருப்புகள் பார்த்திங்கனா சின்ன சின்ன கூண்டு மாதிரி அட்டை இப்போது அட்டை போட்ட வீட்டில வந்து சின்ன சின்ன ரு அறைகளாக தடுத்து அதில் குடியேவது ஒன்றுதான் ஒன்றுதான் இங்கே ரொம்ப அந்த அந்த ஒரு விஷயம் மட்டுந்தான் திருப்பூரில் மைனஸ் பாயிண்ட் ம மற்றபடி எல்லாமே வந்து முன்னேற்ற பாதையில்தான் போயிட்டிருக்கு